ஆம் படத்தை பற்றி சொல்லணுன்னா ரியல் லைஃபில் நடக்க முடியாதது ரொம்ப ஃபேண்டசியாக இருக்கிற ஃபிலிம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக யாரும் இல்லை எனக்கு ஜென்ரலாவே எல்லா ஆக்டர் ஆக்டர்ஸையும் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம்ல எனக்கு ஜோ ரொம்ப பிடுச்சிருந்தது அதுக்கு அப்றம் பாடல் எனக்கு சாங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா சாங்ஸையும் நான் கேட்பேன் மெலோடி அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் மெலோடியும் பிடிக்கும் அதே மாதிரி குத்துப்பாட்டும் பிடிக்கும் எல்லா சாங்ஸும் எனக்கு பிடிக்கும் அதுக்கு அப்றம் எனக்கு யுவன் பிடிக்கும் அதுக்கு அப்றம் பிரதீப் குமார் ரொம்ப பிடிக்கும் இப்படி இவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக யாருமே கிடையாது எல்லா ஆக்டர் ஆக்டர்ஸையும் பிடிக்கும் ரீசெண்டாக பார்த்து பிடிச்ச படம் ஜோ ரொம்ப பிடுச்சது கண்கள் எதோ சாங்கும் ரொம்ப பிடிக்கும் ரீசெண்ட் டேஸில் சொல்லணுன்னா சினிமானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேண்டஸி ஃபிலிம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அநேகன் மாவீரன் இந்த மாதிரி படலாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம் எனக்கு ரொம்ப பிடுச்ச படன்னும் சொல்லலாம் இதெல்லாமே சினிமா பார்க்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்